இப்போ நான் புதுசாக வந்து ஆன்லைன்லேயும் சரி நேர்லேயும் சரி வாங்கின நிறைய பொருள் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்சும் ட்ரெஸ்ஸும் என்னோடய ரொம்ப ஃபேவரைட்னு சொல்லலாம் இப்போது நான் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நேரில் வாங்குறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இப்போ வந்து நம்ம வெளியில் போனால் செக் பண்ணி வாங்கலாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கம்மி ஆகுது இது ரெண்டுமே நாம் சொல்லலாம் இது ரெண்டுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் இப்போ நேரில் வாங்கும் போது துணியை வந்து நல்லா தொட்டு பார்த்து மற்றவங்க வாங்கற ட்ரெஸ்ஸை பார்த்து நமக்கு நல்ல அட்ராக்ட் ஆகும் அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குமோ இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நமக்கு நிறைய இருக்குது ஆன்லைனில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆன்லைனில் வந்து புது புது புதுசு புதுசாக எல்லா டிசைன்சுமே இருக்குது நமக்கு தேவையானதை கூட நம்ம வாங்கிக்கலாம் நேரில் வாங்கறதுக்கும் ஆன்லைனில் வாங்கறதுக்கும் எந்த டிஃபரெண்டுமே கிடையாது நான் அடுத்து வந்து ரீசெண்டாக வாட்ச் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச கலரில் எப்படி எப்படி வேணுமோ அப்படி அப்படி வந்துச்சு இதுயெல்லாமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது சூப்பராக இருந்துச்சு வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டேட் டைம் கிழமை எல்லாமே இருந்துச்சு வாட்ச்சில் பிளாக் கலர் வாட்ச் சூப்பராக இருந்துச்சு நேரில் வாங்கறதுக்கும் ஆன்லைனில் வாங்கறதுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது ஆன்லைனில் வாங்கினது வந்து நமக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச மாடலில் அந்த இதில் எவ்வளோ தேடினா கிடைக்கும் ஆனால் வந்து நேரில் வாங்கும் போது ஒரு சில கடையில் இருக்கும் ஒரு சிலதில் இருக்காது அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அப்புறம் ரீசெண்டாக நமக்கு தேவையான ஒரு குண்டு வீட்டுக்குத் தேவையான பொருள் வந்து குண்டூசிலேருந்து பெரிய ஃபிரிட்ஜ் ஏர் கண்டிஷனர் ஏர் கூலர் அந்த மாதிரி இருக்கற எல்லா பொருளுமே ஆன்லைனில் இப்போது நமக்குக் கிடைக்குது அதனால் எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் நம்ம ஆன்லைனில் வாங்க முடியுது ஆன்லைனில் வந்து ஹோம் டெலிவரி கூட பண்ணுறாங்க அதனால் நமக்கு ரொம்ப நேரம் எல்லாமே மிச்சம் ஆகுது நேரில் போய் வாங்கணும்னா நமக்கு கொஞ்சம் செலவு மட்டும் தான் கொஞ்சம் அதிகம் ஆகுது அது வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை நமக்கு நேரில் வாங்கும் போது நம்ம தரம் வந்து கையால் தொட்டு பாத்து வாங்க முடியும் ஆன்லைனில் வந்து தொட்டு பார்த்து வாங்க முடியாது இது ஒன்று மட்டும் தான்